எழுத்துப் பணியில ரொம்ப சவாலானது என்னன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வார்த்தைகள் தான் அதாவது வார்த்தைகள் வந்து நம்ம எழுதுறது யாரையும் காயப்படுத்திறக் கூடாது அதே மாதிரி தவறாகவும் நம்ம எழுதிறக் கூடாது அதே மாதிரி யாரையும் வந்து மேலயோ யாரையும் வந்து கீழயோ அப்படின்ற மாதிரி எழுதிறக் கூடாது அதாவது நம்ம ஒரு நம்ப ஒரு எழுத்தாளராவே இருக்கோம் இதை ஒரு இன்சிடெண்ட் பற்றி ஒரு என்ன உண்மையான சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம எழுதுறோம் இல்லை வந்து உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை பற்றி எழுதுறீங்க அப்படின்னாக் கூட எழுத்து முக்கியமானதாக இருக்கும் அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் முக்கியமானதாக இருக்கணும் தவறாக எதையுமே வந்து பொருந்திடக் கூடாது யாருக்கும் அது மூலமாக வந்து தவறான எண்ணங்களை நம்ம வந்து சொல்லிடக் கூடாது நம்ம ஒன்று இப்போ உண்மையான சம்பவத்தைப் பற்றி பேசறோம் அப்படின்னா அது உண்மையான சம்பவம் என்ன நடந்தது எதனால் இப்படி நடந்தது இதுலிருந்து நம்ம எப்படி எப்படி வெளியே வரலாம் இந்த மாதிரி விஷ்யலாம் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அதுலயே நம்ம சொல்லிடணும் ஸோ அது ரொம்பவே சவாலானதாக இருக்கும் ஏன்னா நம்ப நம்ப நம்ப எழுதுறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக இன்னொருத்தங்க படிப்பாங்க இல்லை நம்மளே கூட படிக்கக் படிக்க கொடுப்போம் நம்ம ஒரு பெரியாளாயிட்டோம் அப்படின்னா நம்ம புத்தகத்தை பார்த்து நிறைய பேர் வளர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகள் சரியானதாக இருக்கணும் நேர்மையானதாக இருக்கணும் அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாது இன்னொன்று என்னனு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுதக்கூடிய எழுத்து வந்து அடுத்தவங்களுக்கு எளிமையாக புரியணும் அது யாரும் வந்து இது புரியலயே இது என்ன சொல்ல வர்ற தெரியலயே அப்படின்ற விஷயமே இருக்கக் கூடாது அது நல்லாவே புரியணும் அடுத்தவங்க அதை படிச்சு பார்த்துட்டு அதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுற அளவுக்கு நம்மளுடைய எழுத்து ஃபேமஸாக இருக்கணும் அதே மாதிரி அந்த டைட்டில் டைட்டில் வந்து எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த இப்போ ஒரு கதை எழுதுறோம் இல்லை ஒரு எதோ எ ஒரு ஒரு ஜெர்னல் மாதிரி எழுதறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு டைட்டில் வந்து நமக்கு அந்த டைம் என்ன தோணுதோ அதை நம்ப வைப்போம் எதாச்சு ஒன்று எழுதுறோன்னா இந்த கதைக்கு இது சூட்டாகுமான்ற மாதிரிதான் நம்ம தேடி வைப்போம் ஸோ அந்த மாதிரி வைக்கிறதும் சிறந்தது தான்